ஹலோ ம் சொல்லுங்கள் ஆ வெல்டிங்கா வெல்டிங் பட்டறை தான் சொல்லுங்கள் ஆ எந்த கேட்டு கதவா இல்லை சொல்லுங்கள் கதவா இல்லை பெரிய பெரிய கேட்டா பெரிய கேட்டா எந்தமாதிரி கேஸிங் வெல்டிங் வைக்கணுமா நார்மல் வெல்டிங் வைக்கணுமா ம் வேற எதாவது தேவைப்படுதா ஜன்னல் மரக்கதவு அந்தமாதிரி ஆ நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு வெல்டிங்குக்கான மெட்டீரியல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை அதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கணுமா நாங்கள் வாங்கினா அதுக்கு வெல்டிங் மெட்டீரியலுக்குன்னு தனியாக காசு வாங்குவோம் சர்வீஸுக்குன்னு தனியாக காசு வாங்குவோம் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் சர்வீஸுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு போவோம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வாங்கிட்டு வர்றோம் நாங்கள் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் காசு கொடுக்கணும் ஆ வேறு எந்த வேறு எதாவது தேவைப்படுதா நாளைக்கா நாளைக்கு ஆ டைம் இருக்குது வர்றோம்

கதவா ஆ ஜன்னலும் பண்ணலாம் படிக்கட்டு மெத்தையில் சைடில் வைக்கிற கம்பி அதுவும் வெல்டிங் வைக்கலாம் உங்களுக்கு எந்தமாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்தமாதிரி டிசைன் வச்சு செஞ்சுக்கலாம் ஆ வேறு

வேறு எதாவது தேவைப்படுதா

ஓகே தேங்க்யூ